நான் வெளியூர் சென்ற பிறகு எப்படி என்னோடய செடிகளெல்லாம் எங்கள் வீட்டில் தண்ணி ஊற்றி நல்லா பராமரிப்பேன் அப்படினா எங்கள் வீட்டு வேலைக்காரவங்க ரெண்டு பேர் இருக்காங்கள் அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ரெண் காலை மாலை ரெண்டு வேளையும் அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றி பராமரிக்க சொல்லுவேன் அப்படியே நான் வெளியூர் போனாலும் அங்கேருந்து ஒரு நூறு தடவையாது கால் பண்ணி அவங்களுக்கு இந்த செடிகளெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றுங்க செடிங்கிறது என்னோடய உயிர் மாதிரி அதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றாம போயிடாதீங்க அப்படினு சொல்லிகிட்டு இதுக்காக உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அதிகமாக வேணும் என்றாலும் என்றாலும் நான் தரேன் அப்படினு சொல்லி அந்த செடிகளை பாதுகாத்து நல்ல தண்ணி ஊற்றி அதை அழகாக வளர்க்க சொல்லுவேன் இது வந்து நான் ஊருக்கு போனால் மட்டும் தான் ஆனால் நான் இங்கே இருக்கும் போது என்ன என் நா எப்படி என்ன பார்த்துக்குறனோ அது மாதிரி அந்த செடிகளையும் நல்லா பார்த்து தண்ணியெலாம் ஊற்றி அழகாக வளர்ப்பேன் இது தான் வந்து நான் செடிகளை பார்த்துக்குற முறை வந்து முறை இதுக்கு வந்து இந்த செடிங்க அப்படிங்கிறதுனால செடி மட்டும் இல்லை மரம் இதுமாரி நிறைய இது வந்து நல்லா பராமரிப்பேன் தண்ணி ஊற்றி வேலைக்காரங்களுக்கு மட்டும் இத மட்டும் செய்யவிடாம நானும் இத வந்து நல்லா செஞ்சு என்னோடய செடிகளையும் மரங்களையும் நல்லா வளர்ப்பேன் இது தான் நான் செடிகளை பராமரிக்கும் முறை இது வந்து நான் வெளியூர் போனால் மட்டும் இல்லை இங்கே இருந்தாலும் இதுமாரி நல்லா பண்ணுவேன்